இப்போதெல்லாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தும் ஆப்ஸ் என் என்னென்ன அதே மாதிரி ஸ்மார்ட்ஃபோன்கள் பற்றி நீங்கள் கவனித்த சில சாதக பாதகங் பாதகங்கள் என்னென்ன மா அதிகமாக இப்போ வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாக்ராம் எஃப்பி வாட்ஸ்அப் டெலக்ராம் நெக்ஸ்ட்டு எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க யூடியூப்ஸு இது மெயின்னாக யூடியூப் அண்ட் இன்ஸ்டாக்ராம் அந்த ரீல்ஸுன்னு சொல்லுவாங்கள் அதெல்லாம் போட்டு போட்டு எதுக்கு போடுறோன்னு தெரியாமல் போட்டு லைக்ஸ்க்காக சிலர் போடுறாங்க சிலர் வேலையே இல்லைன்றதுக்காக அதுவே அதையே ஒரு இதுவாக எடுத்து போடுறாங்க அதையே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் வச்சிடுருக்காங்க சிலர் அதனால வந்து சிலருக்கு வந்து சிலர் அதை யூஸ் பண்ணுறதுனால ஒருத்தர் ஒருத்தருக்கு நல்ல யூஸ் கிடைக்கிது அதை யூ இதை அதை யூஸ் பண்ணி முன்னேறவங்களும் இருக்காங்க அதை யூஸ் பண்ணி கீழே வர்றவங்களும் இருக்காங்கள் அது இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்றதுனால நம்ம மைண்டு வந்து அதுக்கே அடிக்ட் ஆயிட்றோம் எந்த டைமும் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாத அளவுக்கு இந்த சுச்சுவேஷன் கரெண்ட்டு சுச்சுவேஷன்ல எ எல்லாரும் இப்டிப தான் இருக்காங்கள் ஃபோன் ஃபோன் ஃபோன் ஃபோன் இல்லைன்னா உலகமே இல்லாத மாதிரி அப்படி இருக்காங்கள் ஆனால் முன்னெல்லாம் அப்படி கிடையாது ஃபோன் இல்லைன்னா நார்மலாக ஜாலியாக எல்லாரும் உட்காந்து பேசுகிறது தெருவில் விளாயாட்றதுன்னு இருந்தாங்கள் ஆனால் இப்போ ஃபோன் வந்துவிட்டதுக்கப்பறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் சின்னக் குலந்தைங்களேருந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க அலுதாலும் நாங்கள் ஃபோன் கொடுத்து யூடியூப் வச்சி கொடுத்துட்றாங்க அதனாலே சின்னப் பசங்கள் எல்லாம் நிறைய இஸ்யூஸ் வருது ஐ ப்ராப்ளம் வருது ஹெட்ஏக் வருது சின்ன வயதிலே வந்து இப்போ எல்லாரும் கண்ணாடி போடுற அளவுக்கு வந்து ஆயிடுது அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ டிஸ் அவ்வளோ பாதகங்கள் வந்து அதுக்கு இருக்குது அப்போ என்ன பண்ண முடியும் நம்ம எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறோமோ அவ்வளோ நமக்கு நல்லது ஆனால் இப்போ இருக்கிற பேரெண்ட்ஸ்லாம் அழுகுறாங்களா அதனால ஃபோனு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றாங்க அது நம்ம தான் வந்து எல்லா சுச்சுவேஷன்லியும் ஹாண்டில் பண்ணி குலந்தைங்கள நாம் தான் பாதுகாப்பாக பார்த்துக்குணும் இதை இப்படி யூஸ் பண்ணுறதுனால வந்து ஹெட் பெயின் வரும் ஐ பெயின் வரும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதுக்காக நம்ம பசங்கள் கூட வந்து நிறைய கேம்ஸு விளாயாடி ஸ்பெண்ட் பண்ணணும் பசங்கள் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறத ரெடியூஸ் பண்ணுவாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடன்னே நம்ம யாருக்கும் ஃபோன் வாங்கியும் கொடுக்கக்கூடாது பசங்களுக்கு அழுவுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஃபோன் மொபைல்ஸ் வச்சு ஆப்ஸ் வச்சு ஆனால் அதெல்லாம் வந்து ஃப்யூச்சர்ல இப்போ யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்யூச்சரா ஃப்யூச்சர்ல போகிறப்ப ஐ வந்து ரொம்ப பார்வையே தெரியாமல் போய்டும் நமக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபோன்ல உள்ள ப்ரெயிட்னஸ்லேருந்து டார்க்னஸ் வந்து நைட்ல மார்னிங் அண்ட் நைட் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணிறனால நம்ம ஐயிக்கு ஹியர்க்கு நம்ம உடம்புல இருக்க எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் வரும் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஏன்னா நம்ம சௌண்டு வச்சு கேட்குறோமா சௌண்டு வந்து அதிகமாக தான் வச்சி கேட்போம் அதுவும் இப்பெல்லாம் வந்து ஏர் பாட்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்றாங்க ஏர் பாட்ஸ் இல்லாமையும் இருக்க மாட்டேன்ட்றாங்க ஒயர்லெஸ்ஸு

இதெல்லாம் வந்து கேட்டு கேட்டு காது எஃபெக்ட் ஆகுது பார்த்து பார்த்து கண்ணும் எஃபெக்ட் ஆகுது க பிடி ஃபோன் பிடிச்சுஃபோன் பிடிச்சு கையும் வலி எடுத்துக்குது அப்புறம் நம்ம ஃபோன் பார்த்துட்டு இப்படி குணிஞ்சுன்னே நம்ம பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கும் பாடி பெயினும் வருது ஸோ எல்லாமே நம்ம வந்து சோம்பேறியாக தான் ஆக்குது நம்ம ஃபோனு இருந்தாலும் ஆப்ஸ் இருந்தாலும் சிலருக்கு அட்வான்டேஜ்ஜு சிலருக்கு டிஸ்அட்வான்டேஜ்ஜு நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோவும் நம்ம கட்டுப்படுத்தி நம்ம வச்சுக்குணும்